ஹலோ ஹலோ நீங்கள் சிக்கன் ஃபார்முங்களா ஆமாங்க சிக்கன் ஃபார்முங்க தாங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சிக்கன் எவ்வளோ வேணுங்க சிக்கனு அப்புறோம் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாய் ஆகுதுங்க ஆ சரிங்க கொடுத்தனுப்புறோங்க வேறு எதனா வேணுமாங்க ஆ சரிங்க ம் தோல் எடுக்கணுமாங்க சிக்கனில் ஓ சரிங்க சரிங்க கொழுப்பு ஓ தொடைக்கறி ஆ சரிங்க சரிங்க வேறு எதுனா ஆ சரிங்க எதுக்கு சாப்பாட்டுக்காங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க என்றைக்கி வேணுங்க நாளைக்கு பத்தரை மணிக்காங்க ஆ சரிங்க சரிங்க டெலிவரி சார்ஜெல்லாம் சேர்த்து தாங்க வாங்குவோம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த டைமில் எடுத்துன்னு வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க ஆ அது டெலிவரி சார்ஜெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பார்த்து போட்டுக் கொடுங்க சிக்கனெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்க சரிங்க நாளைக்கு வந்துடுங்க பத்தரை மணிக்கு அங்கே வந்துடுங்க இல்லைங்க நாங்கள் எடுத்துன்னு வந்து டெலிவரி கொடுத்துறோங்க உங்கள் அட்ரஸுக்கு ஆமாங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஓ சரிங்க சரிங்க நன்றி